அந்த காலத்துலெல்லாம் நாம் சி சிறுவனாக இருக்கும்போது அந்த ஆர்கஸ்ட்டா பார்க்கறதுக்கு அதுக்குன்னே போய் பொழுதுபோக்குகளாக நின்று நாம் அதை வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்போம் நாம் எல்லாம் அப்புறமேல் அந்த ட ரசிச்சுட்ருந்தோம் ஆனால் மற்றது அந்த ஆர்கஸ்ட்டா மற்ற விளையாட்டு பொழுதுபோக்குகளலாம் நாம் அப்போது வந்து நேரம்காலம் கிடைக்கிறதுல நேரத்தில் போய் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ வந்து டிவியில் இப்போ செல்லில் எல்லாம் வந்துடுச்சு நாடகம் எல்லாம் அங்கே கூத் தெருக்கூத்து நாடகங்கள்லெல்லாம் நாம் வந்து அந்த காலத்தில் போய் உட்காந்து அதுக்குன்னு நேரம்காலம் தெரியாமல் உட்காந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருப்போம் இப்போது அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த நவீன உலக காலத்தில் அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ வந்து செல்லிலே நிறையா வந்துடுச்சு இப்போ அதிலே டிவியுள்ளே நியூஸை பார்க்குறது படத்தை பார்க்குறது மீதி எது வேணாலும் அதில் வந்து செய்தியை பார்க்குறது எல்லாமே இப்போது உட்காந்த இடத்துலே பார்க்குற மாதிரி ஆகி போச்சு இப்போது நவீன உலக காலத்தில்